எனக்கு வந்து கோயிலுக்கு போகறதுன்னா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வந்து அங்கே இருக்கிற சிற்பங்கள் அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப வியப்பாக இருக்கும் எப்படி இதெல்லாம் வந்து சிற்பங்கள்லாம் உருவாக்குனாங்க அப்டிங்கிற மாரி ரொம்ப வியப்பாக இருக்கும் அதனால் எனக்கு கோயில் போகறது பிடிக்கும் இப்போ தஞ்சை பெரிய கோயில் அங்கெல்லாம் இருக்கேன்னா அதனுடைய நிழல் வந்து அந்த கோயில் கோபுரத்து மேலேயே விழும் அதனால் எனக்கு அந்த அந்த அதை பார்த்து நான் ரொம்ப வியப்படைஞ்சிருக்கேன் அதனால் எனக்கு அந்த கோயில் ரொம்ப பிடிக்கும் அந்த மாரி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதற்கப்பறம் வந்து இந்த கடல் சார்ந்த கோயில்லாம் இருக்கும் இல்லையா மாமல்லபுரம் அந்தமாதிரி திருச்செந்தூர் அந்த மாதிரி கோயில்லாம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அங்கே இருக்கிற சிற்பங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாரி கோயில்கள்லாம்